வணக்கம் நடனங்கிறது தமிழ்நாட்டில ஒரு முக்கியமான ஒரு கலை நிகழ்ச்சியில் ஒன்று கலை நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடனம் கண்டிப்பாக இருக்கும் அதில் கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டங்கள் இருக்குது என்னதான் ஒரு கலை நிகழ்ச்சியில் இருந்தாலும் முதல்ல நம்ம தொடக்கத்துதில் நடனம் ஆடுறதுங்கறது பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் மட்டுந்தான் பரதநாட்டியங்கிறது பாரம்பரம் பாரம்பரிய பாரம்பரியமாக நம்ம பழகிக்கொண்டு வர ஒரு நடனம் நான் அதாவது எங்கள் ஊரில் நான் கண்டு வியழ்ந்த ஒரு நடனம் அப்படின்னா பரதநாட்டியம் என்னோடய பள்ளி ஆண்டுவிழாவில் நான் முதன் முதலாக பரதநாட்டியத்தை நேரில் கண்டேன் அதன் பிறகு கலைநிகழ்ச்சிகள்ல ஊர் திருவிழாக்கள்ல முக்கியமாக கோவில் திருவிழாக்கள்ல கலைநிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் அந்த கலைநிகழ்ச்சிகள்ல நடனங்கிறது எப்போதுமே இருக்கும் அதுக்கு ஆடல் பாடலுங்கிற நிகழ்ச்சி பேர் மக்கள் அதிகமாக விரும்பி வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னால் அது இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிதான் எல்லோருக்கும் பிடிக்கிற ஒரு நிகழ்ச்சி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானும் அதேமாதிரி என்னோடய நண்பர்களோடு எப்போதுமே அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக போவேன் அந்த நடனத்தை பார்க்குறத்துக்காக எங்கள் ஊரில் இல்லாமல் மட்டும் பக்கத்து ஊரிலருந்தும் நிறைய பேர் வருவாங்க அவங்களும் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்து அவங்களது குழந்தைகளோட வந்து கண்டு மகிழ்வாங்க இது இந்திய இது இந்தியா முழுவதுமே ஒரு பாரம்பரியமாக கடைப்பிடித்து வரைகிற வருகிறது இந்தியா மட்டுமில்லாமல் உலகமெங்கும் நடனத்திற்குன்னு ஒரு ஒரு சிறப்பு பங்கு உள்ளது யாராலையும் எளிதில் ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நடனம் என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள முயன்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள நினைத்தால் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு சோகமாக இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலையும் நடனமே நன்றி